என்னுடைய நெகடிவ் எக்ஸ்பீரியன்ஸை பார்த்திங்கன்னா நான் ஒரு ஏர் கூலர் வாங்கினேன் நல்லா வெயில் காலத்துக்கு நல்லாயிருக்கும் இந்த சைடில் இந்த நாரெலாம் வச்சு நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க ஒரு எட்டாயிரம் ரூபாக்கி வாங்கினேன் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் இருந்துச்சு அது அதுக்கு அப்புறம் சுத்தமாக வேஸ்ட்டாக போயிடுச்சு பார்த்திங்கன்னா அனலாக அப்படியே காற்றல்லாம் அனலாக தள்ளினுச்சி தண்ணி ஊற்றினாலும் அது ரொம்ப மோசமாக போச்சு ஏன்டா வாங்கினோன்னு ஆகிருச்சி அதுக்கப்புறம் அந்த பழைய ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாக்கி அதை கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம்தா ஏசி வாங்கினேன் பார்த்திங்கன்னா என் வாழ்க்கையிலயே ரொம்ப மோசமானதுனால் அந்த கூலர் தான் ஏர் கூலர் வாங்கி அது வீணாக போயிடுச்சு அதுக்கு அப்புறம் ஏசி போட்டோம் அது ஒன்றும் பிரச்சின இல்லாமல் இப்போ ஓடிகிட்ருக்குது